நான் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ பிடிக்கப் போகிறேன் எனக்கு தெரியாது எந்த ஃபோட்டோவுமே நான் எடுத்தது இல்லை போகப் போக தான் எங்கள் அண்ணா சொல்லிக் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஸ்டைலில் எடு அப்போத்தான் நல்லாயிருக்கு நீ இப்படி எடுத்தால்தான் உனக்கு வந்து ஃபோட்டோ நல்லாயிருக்கு நீ அந்த மாதிரி ஸ்டைலில் எடு நீ ஒரே மாரி வெச்சு எடுக்காதே அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாங்க போகப் போக தான் சி சின்ன வயசுலேருந்து ஃபோனில் இப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்னு எனக்குத் தெரிஞ்சது அப்புறம் போகப் போக கேமரா டிஎஸ்எல்ஆரில் வெச்சு எடுத்து பழகினேன் எங்கள் அண்ணந்தான் வந்து ஸ்டூடியோ வெச்சிருக்கார் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு இந்த ஸ்டைலில் எடுத்தால் இப்படி இருக்கும் இந்த மாரி இடத்துக்கெல்லா அந்த மாதிரி ஸ்டைலில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தாரு அது போக வந்து அவர் வந்து ஸ்டூடியோ வெச்சு மேரேஜ் ஃபங்க்ஷனு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் அட்டெண்ட் பண்ணி அவர் நீட்டாக எடுப்பார் அவரோடய ஃபோட்டோ ஷாப் போனால் ஃபோட்டோஸே சூப்பராக இருக்குது எந்த எந்த மாதிரி ஃபோட்டோ இருந்தாலும் நல்லாயிருக்கு அதை பார்த்து நான் நானும் பழகினேன் ஃபோட்டோ எடுத்தேன் இப்போ வந்து எங்கள் அண்ணன் தான் எனக்கு இன்ஸ் என்ன இன்ஸ்பையராக இருக்குறார்